ஃப்ரிட்ஜ்ஜீ வந்து ஒரு முக்கியமான பொருள் நம்ம வீட்டிற்கு ரொம்ப மிக மிக மிக ரொம்ப முக்கியமான பொருள் அது ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால பால் வாங்கி வச்சுக்கிறோம் தயிர் வாங்கி வச்சுக்கிறோம் கீரை வாங்கி வச்சுக்கிறோம் காய்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் தேங்காய் உடைச்சி மிச்சம் ஆனாலும் வச்சுக்கிறோம் மாவு அரைச்சி நாலு நாளும் வச்சுக்கிறோம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிறோம் எலுமிச்சை பழம் வச்சுக்குறோம் வாட்டர் வாட்டர் வந்து சில்லுனு வேணுமெனு வாட்டர் எடுத்து வச்சுக்கிறோம் மீதி ஒரு வண்டு உள்ளே உள்ளார பொருள் அத்தனையும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது கீரை காய் தக்காளி வெங்காயம் உறிச்சு நம்ம வந்து வச்சுக்கிட்டா உடனே காலையில் எடுத்து நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஃப்ரிட்ஜினால் எவ்வளவோ பயன் உள்ளது அதே மாதிரி மிக்சி மிக்சி வந்து அந்த காலத்தில் வந்து ஃபோனு இல்லை மிக்சி இல்லை கிரைண்டரு இல்லை கையில் அரைப்போம் இப்போது இருக்கிற சூழ்நிலைல வந்து அப்போ தபால் மூலயமா வரும் இப்போது வந்து ஃபோன் மூலயமா பேசுகிறாங்க எது வேணுமே டக்கு டக்கு டக்குனு ஃபோனில் பேசி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு செகண்டில் எல்லாம் விஷயமும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாட்டு நிலவரம் முன்னேறிடுச்சு டிவி இருக்கிறதுனால நியூஸ் கே நியூஸ் பார்க்குறதுனால நாட்டில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன நடக்குது எந்த என்ன நடந்துககிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம உக்காந்து இடத்துல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மிக்சி இருக்கிறதுனால டக்கு டக்குனு அரைக்க முடியுது எதுவேணுமே சீக்கிரம் குழம்பாகுது அப்பெல்லாம் ஆட்டு கல்லில் ஆட்டி குழம்பு வைக்கிவோம் இப்போது மிக்சி இருக்கிறதுனால உடனே ஒரு கால் மணி நேரத்தில் குழம்பு வந்து நாங்கள் ரெடி பண்ண நம்மளால முடியுது வீட்டு உபயோக பொருள் வந்து அத்தனையுமே நல்ல பயனுள்ளது நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை ஒவ்வொரு ஒரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த பொருள் அத்தனையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லாக இருக்குது